இந்திய திரைப்படத்தை பொறுத்த வரை எனக்கு வந்து இந்தியாவில் எடுக்கிற படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி இந்தியாவில் உள்ள நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே கொஞ்சம் அழகாவும் நீட்டாகவும் படமும் அவங்க நடிக்கிற படமும் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்கவும் நிம்மதியாக இருக்கும் அதில் வர்ற பாடல்கள் பாடல்கள் திரைப்பட வரிகளாக இருக்கட்டும் சண்ட போடுறதாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம இந்தியாவில் எடுக்கிற படம் வந்து ரொம்ப நீட்டாகவும் சூப்பராவும் எடுத்திருப்பாங்க அந்த நம்ம தீ எனக்கு வந்து இந்தியாவில் பிடிச்ச நடிகர்னால் எனக்கு வந்து விஜய் தான் ஏன்னால் விஜய் வந்து பலருக்கும் நல்லதும் செய்வார் சில டயத்துல கோபமும் படுவார் கோவம் கோபப்பட்ட நிகழ்வு வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது ஆனால் எல்லோருக்கும் உ உதவி பண்ண நிகழ்ச்சின்னா இப்போது வந்து ரீசண்ட்டாக எங்கூரில் வந்து வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தோடு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு திரு விஜய் விஜய் சாரே வந்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாங்க அந்த மோஸ்ட்லி எனக்கு வந்து விஜய் பிடிக்கும் ஏன்னால் எனக்கு நயன்தாரா நடிகையில் வந்து எனக்கு நயன்தாரா பிடிக்கும் நயன்தாரா ஏன் பிடிக்குன்னா அவங்க வந்து நடிக்கிறதும் ரொம்ப அழகாவும் இருக்கும் அவங்க ஆடுவது விஜயும் ந சே நயன்தாராவும் சேர்ந்து நடித்தாலே அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் விஜய் வந்து நிறைய படம் நடிச்சுருக்காரு அதில் எனக்கு பிடிச்ச வந்து வேட்டைக்காரன் அப்புறம் வாரிசுன்னு ஒரு படம் நடிச்சார் இப்போது லியோன்னு ஒரு படம் நடிச்சார் லியோ படம் லியோ படம் தான் சரியான ஹிட் ஆச்சு லியோ படம் வந்து எப்படின்னா ஒரு அது வந்து கொஞ்சம் போதை சம்மந்தப்பட்டமான படமாக தான் இருக்கும் அவன் வந்து ஒரு போதை சம்பந்தப்பட்டனா அந்த இதில் வந்து ஒரு அசல் கோளாறுன்னு அப்படினு ஒரு பாடகர் வந்து அந்த படத்துல வந்து பாடியிருப்பாரு அசல் கோளாறுன்னால் அவர் வந்து ஒரு பெரிய பாடகர் அவர் வந்து பாடின பாட்டு கொஞ்சம் இந்த போதை சம்மந்தப்பட்ட பாட்டாக தான் இருக்கும் அது வந்து புகையிலை அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வந்து அந்த படத்தில் எடுத்துருப்பாங்க அந்த பாட்டு வந்து நீ ரொம்ப வைபாவும் கேக்கிறதுக்கு நல்லாவும் பாட்றேக்கு ஒரு வைபா இருக்கும் இதுலெலாம் ஒரு வேன் ட்ரிப்பில் ஒரு ட்ரிப்பில் போனோம்னா அந்த படத்தில் உள்ள பாட்டு வந்து நல்லாயிருக்கும் அந்த படத்தில் வந்து விஜய் த்ரிஷா கூட நடிச்சுருப்பாரு த்ரிஷாக்கும் அந்த படம் வந்து சிக்ஸ்ட்டி சவன் படம் விஜய்க்கும் அதே மாரி சிக்ஸ்டி சவ அறுபத்தி ஏழாவது படம் தான் அந்த படம் அவங்க ரெண்டு பேருமே காமினேஷன் வந்து முன்னாடி நடிச்ச அவங்க முன்னாடியுமே ரெண்டு விஜய் த்ரிஷா ரெண்டு பேருமே நடிச்சுருக்காங்க இப்போவும் அவங்க ரெண்டு பேரும் நடிச்சுட்ருக்காங்க அவங்க நடிக்கிற படம் எல்லாமே ஹிட்டாக தான் ஆகும் எல்லாமே சூப்பராக இருக்கும் விஜய் வந்து டான்ஸ் ஆடினாலே சும்மா சூப்பராக இருக்கும் விஜய் வந்து விஜய் எப் எப்படி சொல்றதுன்னால் விஜய் வந்து ஒரு நல்ல கேரக்ட்ரு எல்லாத்துக்கும் உதவி செய்வார் அவர் படி அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு கருத்தான படமாக இருக்கும் அப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த அவர் பாடகர்னால் எனக்கு வந்து இந்த மோகன் அப்படின்னு ஒரு ஒருத்தர் உண்டு அவர் அவர் அவர் ஒரு மிகப்பெரிய பாடகர் தான் அவரும் சூப்பராக பாடுவார் நல்ல நல்ல கருத்துள்ள பாட்டாக எடுப்பார் அதே மாரி வாத்தி அப்படினு ஒரு தனுஷ் நடித்த படம் உண்டு அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பாடகி பாடல் பாடிருப்பாங்க அந்த ஒரு தலை காதலை தந்த அப்படினு ஒரு பாட்டு பாடிருப்பாங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாரி விஜய் நடித்த படத்தில் வந்து எனக்கு வந்து லவ் படமும் ரொம்ப பிடிக்கும் லவ் படம்னால் எப்படின்னா ரொம்ப ரொம்ப லவ்வும் இல்லாமல் ரொம்ப சண்டையும் இல்லாமல் அப்படி சூப்பராக ஒரு ஃபேமிலி படமாக எடுத்திருப்பாங்க வாரிசுன்னு ஒரு படம் நடித்தாரு அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி சீனாகவே இருக்கும் அது வந்து விஜய்க்கு வந்து அண்ணன் தம்பி எல்லோருமே உண்டு ஃபேமிலி வந்து ஒரு நீட்டாக ரன் பண்ணி கொண்டு போவதுதான் அந்த படமே அந்த படத்தில் வந்து விஜய் கூட நடித்தது வந்து ராஷ்மிகா மந்தனா ராஷ்மிகா மந்தனாவும் நல்ல நடிகை நல் நல் நல்ல நடிகை தான் அவ அவங்களும் நல்ல சூப்பராக நடிப்பாங்க